எங்கள் கிராமத்தில் எங்களுக்குப் பிடிச்சது வந்து ஆறு எனக்கு ரொம்பப் பிடிக்கும் மலை அடி வாரத்தில் அமைஞ்சது எங்க ஊர் அவக ஊர் எப்போமே செழிப்பாக இருக்கற ஆறுதான் காரணம் ஆறு இருக்கிறனால பக்கத்தில் விவசாய நிலமும் நல்லா நடக்குது விவசாயம் செய்யும் போது நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகும் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் சின்ன சின்ன கம்பெனிகள் அதுகெலாம் உருவாயிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் ஆறுதான் காரணம் நிறைய ஊர் பெருசாகிறதுக்கும் ஜனங்க வந்து அதிகமாக குடியேறிட்டு இருக்காங்க இங்கே பக்கத்தில் தென் திருப்பதி நிறைய பண்ணாரி அம்மன் கோவில் பத்திரகாளி அம்மன் கோவில் நிறைய அமைஞ்சிருக்கு ஊர் நல்லா செழிப்பாக இருக்குது கைத்தறி சேலைகள் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏதாவது விஷேசம் கல்யாணம்னா முன்கூட்டியே ஆட்ரு கொடுத்துருவாங்க நாங்களே நெஞ்சு எங்கள் கையாலே நெஞ்சு அதுக்குத் தகுந்தமாதிரி அவங்க வாட்ஸ்அப்பில் விருப்பபடுற மாதிரி நூலு பட்டெல்லாம் சேர்த்து போட்டு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்தமாதிரி நெஞ்சிக் கொடுப்போம் வெளியே வாங்கிற விலைய விட நாங்கள் அந்த ரேட் கம்மி நாங்கள் வாங்கிற ரேட் கம்மியாக வர்றனால அவங்க சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க கைத்தறி சேலைங்க இங்கே ஃபேமஸ் விவசாயம் நல்ல நடவாக நடக்குது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து காற்று தண்ணீ எல்லாமே சுத்தமாக கிடைக்கும் மீனுங்க இங்கே நல்லா ஃபேமஸ் எம்ஜிஆர் இருந்த காலத்துலேயே மீன் இங்கேருந்துதான் போனதுனு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த ஆலங்கொம்பு சிறுமுக ஏரியாலேருந்து மேலும் இந்த ஏரியாலேருந்து ப நிறையா மலையில் இருந்தோ வெளி வெளியூர்லேருந்து இப்போ குடியேறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது தண்ணி வசதி குடி சாலை வசதி போக்குவரத்து வசதி எல்லாம் அதிகமாக இருக்குது சீக்கிரம் இங்கே பக்கத்தில் சிட்டி கோயம்புத்தூர் போகிறதுக்கும் ஊட்டிக்குப் போகிறதுக்கும் இங்கே ரொம்ப சௌரியமாக இருக்குது பக்கத்தில் ஏரியா சத்தியமங்கலம் இங்கே வெளியே போகணுனாலும் இங்கே ஈஸியாக ஒரு மணி நேரத்தில் இப்போ குள்ளவே போயிரலாம் அதனால் இங்கே வீடு வாங்கிறது எல்லாமே குடி வர்றதுக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க கைத்தறி சேலைகளுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் விவசாயம் நல்லபடியாக நடக்கிறனால் இல்லாமல் விவசாயமும் நல்லா நடக்குது